ஹலோ சார் நம்ப வண்டி போயிட்டுருந்தது சார் திருச்சி போகலான்னு போயிட்டுருந்தேன் போகற வழியில் ப்ரேக்டௌன் ஆயிடுச்சுங்க சார் வேகனார் சார் என் பேர் ப்ரபாகரன் சார் ஆ பெட்ரோல் ஃபுல்லாக இருக்கு சார் டேங்க் ஃபுல்லாக இருக்கு சார் ஆ இக்னிஸ் போட்டு பார்த்தேன் ஸ்டார்டா ஸ்டார்ட் ஆகுதுங்க சார் ஆனால் இன்ஜின்னு ரன் ஆக மாட்டிக்கிது சார் ஆமாம் சார் ஓகே சார் ஓகே சார் ஃபுல் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன் சார் ஓப்பன் பண்ணிட்டேன் சார் ஓகே சார் இதோ பார்க்கறேன் சார் சார் ஃப்யூஸ் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு சார் ஓகே சார் பார்க்கறேன் சார் சார் பார்த்துட்டு சார் தேய்ச்சி போட்டேன் சார் ஓகே ஓகே சார் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார் ஓகே சார் ஓகே தேங்க் யூ